வணக்கம் சார் நான் ஃப்ளம்பர் பேசுகிறேங்க சார் நேற்று கூட கால் பண்ணிருந்திங்கள்ல சார் நம்ம நேற்று பேசினோம் இல்லைங்க சார் ஃப்ளம்பர் வேலை இருக்குதுன்னு சொல்லிருந்திங்கள்ல சார் ஓகேங்க சார் அப்படிங்களாங்க சார் சார் அடைப்புன்னா எப்படி ட்ரைனேஜ் அடைச்சிருக்கா இல்லை இந்த சாப்பாடு இதெலாம் அந்த கழிவு போய் அடைச்சிருக்கா எந்த மாதிரின்னு உங்களுக்கு தெரியுமா ஓகேங்க சார் ஓகேங்க சார் பண்ணிக்கலாங்க சார் வேறே வேறே அந்த பைப்புலாம் நிறையா போயிருக்குன்னு சொன்னீங்கள்லங்க சார் என்னென்ன பைப்பு போயிருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் மழை நீர் பைப்புன்னா எப்படி சின்ன பைப்பாக இருக்குமாங்க சார் பெரிய அளவு பைப்பாக இருக்குதுங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் அது பண்ணிக்கலாங்க சார் நீங்கள் அந்த வேறே பைப் எதுவும் போயிருக்குங்களா அந்த அடைப்பு ஏற்பட்டுருக்கறது மட்டும் நான் வேறே வழி சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பிங்கன்னு தெரிஞ்சிக்கலாங்களாங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் என்ன பணம் எதிர்பார்க்கறிங்க சார் அந்த வேலை செலவாகிறத்து இல்லைங்க சார் ரெண்டு ரெண்டு வகையான பொருள் இருக்குது எங்கக்கிட்ட ஒன்று வந்து குறைவான தன்மை உள்ள பொருள் இருக்குது நல்ல குவாலிட்டியான பொருளும் இருக்குது நீங்கள் எது எதிர்பார்க்கறிங்கன்னு தெரிஞ்சிக்கிடுச்சின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிடுவேன் அதனால தாங்க சார் கேட்டேன் ஆமாங்க சார் அதான் உண்மை ஏன்னால் நீங்கள் கொஞ்சம் பணம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்ச நாலு சேர்த்து உழைக்கும் அதனால் தான் நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து குறைந்த செலவுலேயே முடிச்சிடலான்னு சொல்லுவாங்க அதனால் தாங்க சார் கேட்டேன் ஓகேங்க சார் ஓகேங்க சார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க சார் அந்த அடைப்பு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் தேவைப்படுங்க சார் அப்புறோம் அந்த மற்ற வேலைகளுக்கு வந்து அவங்களே பார்த்துருவாங்க உங்களுக்கு அந்த மூணு பேர் போதும்னாலும் ஓகே இல்லை ஒரே நாளில் வேலை முடிக்கணுன்னா நாங்கள் ஆள் சேர்த்து அனுப்பிடுவோங்க சார் எலலோருக்குமே ஆள் நம்மக்கிட்ட இருக்குது கூலியும் கூலி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபாக்குள்ள வருங்க சார் பொருள் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்திலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வருங்க சார் நீங்கள் ஆள் வந்து மூணு பேர் போதுன்னா பத்தாயிரத்துக்குள்ள முடிச்சிடலாங்க சார் ஆள் அதிகமாக வேணுன்னிங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரூபா வரைக்கும் கூலி கொடுக்க வேண்டியது வருங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்போ நாங்கள் நாளைக்கு வந்து வேலையை ஆரமிச்சிடலாங்களாங்க சார் சரி ஓகேங்க சார் நன்றிங்க சார்